ஆமாம் மேடம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ எடுக்கலாம் மேடம் என்ன மாதிரி டிசைன் வேணும் ஆ ஓகே ஆ ஓகே மேடம் எந்த மாதிரி டிசைன் வேணும்ன்னு சொல்லுங்கள் மேம் ஆ நிறைய க கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஆ உங்கள் அனுப்புகிறேன் மேம் பத் ஒரு பவுன் வந்து சிக்ட்டி தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு வரும் அப்புறோம் வேறு என்னென்ன ஆ ஓகே மேம் நீங்கள் கடைக்கு நேராக வாங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போலாம் வாங்க மேம் கடை வந்து காலையில் நைன் டூ ஈவினிங் நைன் ஓ க்ளாக் வரைக்கும் இருக்கும் நைட் நைன் ஓ க்ளாக் வரைக்கும் இருக்கும் நீங்கள் எப்போ வேணா வர்லாம் ஆ இந்த கடையோட லொக் அது வந்து நீங்கள் எடுக்கறதை பொறுத்து தான் இருக்கு அது எல்லாமே பார்த்து ப பார்த்துக்கலாம் நீங்கள் கடைக்கு வந்து பாருங்கள் ஆ சரிங்க மேடம் நீங்கள் எந்த மாதிரி கேட்க்குறீங்களோ அந்த மாதிரி ஆட்ரு பண்ணி தரோம் மேம் டென் டூ ஃபிஃப்ட்டின் டேஸ்ஸில் உங்களுக்கு மு பண்ணி தந்துருவோம் மேம் ஒரு கிராம் வந்து ஃபைவ் டூ சிக்ஸ்க்குள்ளே இருக்கும் மேம் ஃபைவ் தௌசண்ட் டூ சிக்ஸ்க்குள்ளே சிக்ஸ் தௌசண்ட்க்குள்ளே இருக்கும் ஆ கிஃப்ட்லாம் இருக்கு மேம் நீங்கள் ட பத்து பவுன் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக கிஃப்ட்ஸ் இருக்கு நிறைய சில்வர்ஸில் சில்வர் கிஃப்ட் இருக்கு கோல்டு காயின் கிஃப்ட்டாக தருவோம் ஆ ஓகே மேடம் நீங்கள் எப்போ வரிங்க லொக்கேஷன் நான் சென்ட் பண்ணுறேன் மேம் நீங்கள் எப்போ வருவீங்க ஆ ஓகே மேம் நான் சென்ட் பண்ணிட்டுறேன் டேட் டைம் சொல்லுங்கள் மேம் நாளைக்கு வந்துருவீங்களா ஆ ஓகே மேம் ஆ கண்டிப்பாக குறச்சி சொல்கிறேன் மேம் ஆ சரிங்க மேடம் வாங்க கண்டிப்பாக நான் உங்களுக்காக குறச்சி தரேன் ஆ நான் எல்லா டிசைன்ஸ் அனுப்பிவிட்றேன் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னென்னு ஆ ஓகே மேடம் ஆ தேங்க் யூ மேம்